நோய்களை தடுப்பதற்கு வந்து ஆரோக்கியமான உணவுகளை வந்து நம்ம சாப்புடணும் அந்த காலத்தில் எல்லாம் மண்பாண்டங்கள்ல சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டாங்க எந்த ஒரு நோயுமே இல்லை ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் குக்கர்ல சில்வர் பாத்திரங்கள்ல அது மாதிரி நிறைய சாப்பட்றதுனால நிறைய நோய் எல்லாம் வருது அதை எல்லாம் நம்ம தடுக்கணும்னா அந்த காலத்துக்கும் மாறுறதுல தப்பு இல்லை நம்ம எப்புவுமே அந்த காலத்தில் அடுப்பில சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டாங்க அப்பெல்லாம் நோய் இல்லை இப்போ கேஸ்ல சாப்பாடு செஞ்சு சாப்பிட்றனால நிறைய நோய்கள் வருது அதை எல்லாம் தடுக்கணும்னா நம்ம மண்பாண்டாங்களில சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டா நம்மளுக்கு உடல்ல ஆரோக்கியம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நல்ல காய்கறிகள் சத்து உள்ள காய்கறிகள் பழங்கள் இதெல்லாம் வந்து உடம்புக்கு அதிகமாக நம்ம எடுத்துக்கணும் உணவு முறைகள் வந்து நம்ம நல்ல உணவு முறைகளை மட்டுமே நம்ம கடைப்பிடிக்கணும் இந்த ராகி கம்பு இது மாதிரி விஷியங்களை வந்து நம்ம எப்புவுமே வந்து அதிகமாக நம்ம உடம்புக்கு வந்து அதை சேர்த்துக்கணும் எப்புவுமே நம்ம நோயில் இருந்து விடுப்படணு விடுபடணுன்னா நம்ம வெளியில் போய் அதிகமாக சாப்பிட்றத வந்து நம்ம நிறுத்தணும் அப்பறம் நம்ம ஊருக்குள்ளே அதிகமாக கொசு பரவறதினாலையும் நிறைய பேர்த்துக்கு உடம் சரி இல்லாமல் போகுது அதுக்கு காரணம் வந்து அந்த கொசு மூலயமா பரவுற பாக்டீரியாக்கள் மட்டுந்தான் அந்த தண்ணி குடிக்கிறதனாலையோ தண்ணி எல்லாம் எப்புவுமே மூடி வைச்சு நம்ம குடிக்கணும் காய வைச்சு குடிக்கணும் அதிகப்படியான காய்ச்சல்கள் வரதில்ல அதனால தான் எப்புவுமே நம்ம உடம்ப நம்ம ஆரோக்கியமாக பார்த்துக்கணும் கொசு தொல்லை இல்லாமல் கழிவு நீர் தேங்கி நிக்காமல் எப்புவுமே வீட்டையும் வி நம்ம வீட்டை சுத்தியும் எப்புவுமே நம்ம சுத்தமாக வைச்சி இருக்கணும் இது மட்டுந்தான் நம்ம நம்ம உடம்ப ஆரோக்கியமாக வைச்சிக்கிறக்கு நம்ம ஒரு சில வழிமுறைகளை நமக்கு தெரிஞ்ச மாதிரி நம்ம பண்ணலாம்